எங்கள் பக்கலாம் பார்த்திங்ன்னா அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரியான சுய தொழில்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஒன்று கிடைக்காது என்ன ஒன்று இந்த பசங்க வந்து மப்ளர் போடுவாங்க மப்ளர் அண்டு ஸ்வெட்டர் இந்தமாதிரி குளிர்னால கொஞ்சம் மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஏரியாக்கள் இது இந்த ஏரியா திருவாரூர் வந்து கடற்கரை மாவட்டமா இருக்கிறதுனால மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து இந்த மப்ளர்லாம் போட்டுப் பின்னிக்கிட்டு இருப்பாங்கள் அந்தமாதிரி இதுவேணால் இங்கே பார்த்திருக்கிறேன் நானு அது எங்கள் வீட்டில் பசங்கலாம் இதுமாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கைத்தொழில் அப்படினு பார்க்கும் போது அந்த ஸ்வெட்டர் வந்து பின்னிப் போட்டால் ஸ்கார்ப் மாதிரி கழுத்தில் கட்டிக்குவாங்க தலையில் இருந்து காது வரைக்கும் மூடின மாதிரி கட்டிக்குவாங்க அடுத்து வந்து ஸோ உள்ளன் ட்ரெஸ்சு ஸ்வெட்டரு தைச்சுப் போட்டுக்குவாங்கள் நல்லாருக்கும்